சிறு வணிகங்களின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் வந்து எப்படி உதவுது அப்படினா ரொம்ப சூப்பராகவே உதவிகிட்டு தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்துலாம் பார்த்திங்கன்னா வந்து பத்து நாள் வந்து செய்யக்கூடிய வேலையை வந்துவிட்டு இப்போருக்க தொழில்நுட்பத்து மூலியமாக வந்து ரெண்டு நான் ஒன் ஆர் ரெண்டு நாள்ல வந்து வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடுது இது வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து ஒரு உதவிட்டு தான் இருக்கு தொழில்நுட்பங்குறது உதாரணத்துக்கு சொல்லப் போனால் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து ரெண்டேக்கராக தோட்டம் இருக்கு அப்படினா நான் வந்து அதில் கரும்பு பயிரிடுறேன் அப்படினா வந்துவிட்டு இந்த கரும்பு வெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பத்து நாள் வந்து இந்த கரும்பு வெட்டுறதுக்கு வந்து ஆளுக வந்து வெட்டிட்டுருப்பாங்க ஆனால் இப்போ இருக்க தொழில்நுட்பத்து மூலியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த கரும்பு வெட்டுறக்கு மிஷின் வந்ததுனால ஒன் ஆர் ரெண்டு நாள்லயே வந்து இந்த கரும்பு வந்து வெட்டிவிட்டு போயிருது இது வந்து தொழில்நுட்பம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவே ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு ஆனால் இது வந்து பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு முன்னாடிலாம் வந்து ஆளுங்களை விட்டு நம்ம வந்து கரும்பு வெட்டுறோம் அப்படினா வந்து மறு கட்டை விடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து ப்ராப்பராக வந்து ஆளுங்களை வச்சு வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆனாலும் அது வந்து கட்டை விட்டுட்டு தான் அவங்க வந்து வெட்டிவிட்டு போவாங்க ஆனால் வந்து இப்போ வந்துவிட்டு மிஷின் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மறுக்கட்ட வந்து மிஷின் வந்து விடாம அது மேலேயே ஏறிவிட்டு போகறதுனால வந்து அந்த கட்டை வந்து உள்ளயே வந்து மண்ணுக்குள்ளேயே புதிஞ்சிடுது அதனால் வந்து மறுபடியும் எனக்கு வந்து அந்த கரும்பு வந்து பயிரிட முடியிறதில்லை இதற்காக வந்து நான் வந்து மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு இது தான் வந்து என்னோட பிஸ்னெஸில் வந்து வளர்ச்சிகள் வந்து பாதிக்குது தொழில்நுட்பம்